ஒரு வெண்டைச்செடி வைக்கிறோன்னா வெண்டைச்செடி தண்ணி மட்டும் பாய்ச்சறதில்ல வெண்டைச்செடி வைச்சிட்டு ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணியும் பாய்ச்சணும் அதே மாதிரி வந்து பூச்சியும் உக்காரும் அதுக்கு மருந்தும் அடிக்கணும் அடி உரம் போட்டால் தான் காயும் வைக்கும் அதே மாதிரி வாரத்தில் ஒருவாட்டி மருந்தும் அடிக்கணும் அப்படி செய்யலன்னா அது வந்து நல்லாயிருக்காது அதேமாரி கத்திரிச் செடியும் வந்து அதை வந்து கத்திரிச் செடிலாம் வந்து காயும் மொத்தம் சொத்தையாகிடும் அது சொத்தை படாமல் இருக்கணும்ன்னா மருந்து அடிக்கணும் வாரத்தில் ஒரு முறை மருந்து அடிக்கணும் அடி உரம் போடணும் பூச்சி உக்காராம இருக்கிறதுக்கு அதுமாதிரி வெண்டைச்செடிக்கும் வந்து வெண்டைச்செடி வந்து பூச்சி எல்லாம் உக்காந்துரும் அது வந்து பூச்சி எல்லாம் புழு பச்சை புழு எல்லாம் அந்த காயை திண்ணுடும் அதுக்கோசரம் மருந்தும் அடிக்கணும் அடியில் யூரியா ஒரம் இது மாதிரி முக்கியமான என்னென்ன தேவைப்படுதோ அதலாம் செஞ்சால் தான் அந்த பயிர் வந்து நல்லாயிருக்கும் அது வந்து எல்லாம் இந்த ரோஜா செடிக்கு அந்தளவுக்கு இல்லைன்னாலும் இந்த வெண்டைச் செடிக்கெல்லாம் வந்து அதிகமாக இந்த தேவைப்பட்றது இந்த